அப்புறம் பொழுது போக்கு பொழுது போக்கை பற்றி சொல்லணும்னா வேலையை விட்டால் ஸ்போட்ர்ஸ் தான் ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஃபுட் பால் ஃபுட் பால் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் மற்றபடி பார்த்தோம்னா இப்போது இப்போ வந்து இசையில் கொஞ்சம் ஆர்வம் இருக்குது புல்லாங்குழல் அதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து கார்டனிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் வேற பொழுதுபோக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இன்டர்நெட்டு தான் இன்டர்நெட்டில் யூடியூப திறந்தாலே நேரம் போகுறதே தெரியாமல் ரொம்ப பயனுள்ளதான வீடியோஸெல்லாம் பார்க்க முடியும் அதுவும் ஒரு முக்கியமான பொழுதுபோக்கு தான்